ஹலோ ஆ வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் மேடம் சரி ஆ இந்தா சொல்கிறேங்க மேம் சரிங்க மேம் சொல்கிறேன் எழுதிக்கங்க டிவி அஞ்சு வாஷிங் மிஷின் அஞ்சு லேப்டப் பத்து ஃபோன் பத்து ஃபேன் பதினஞ்சு லைட் பதினஞ்சு ஏசி அஞ்சு அயன் பாக்ஸ் அஞ்சு மிக்ஸி பத்து ஏர் கூலர் பத்து கட்டில் பதினஞ்சு இப்போ இ இது மட்டும் தான் மேடம் இல்லை நீங்கள் இதை வாங்கிட்டீங்கனா நீங்கள் என்னா நெனைக்கிறீங்களோ வேறு ஏதோ புதுசாக எதாவது வாங்கிட்டு வந்தாலும் உங்கள் இஷ்டம் அது வாங்கிட்டு வரலாம் ஆ சரி மேடம் ஓகே ஆ தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஆ தேங்க் யூ